தமிழ்மொழி பார்த்தீங்னா எப்படி பாதிச்சுருக்கு அப்படின்னா நெகட்டிவ் பாயிண்ட்ஸெலாம் எதுவும் சொல்ல முடியாது பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ் வேணால் சொல்லலாம் நம்ம எப்படின்னா இப்போது நம்ம முன்னோர்கள் வாழ்ந்த வாழ்க்கை முறையெல்லாம் வந்து தமிழ்மொழியில் வந்து கல்வெட்டு மூலமாக புத்தகங்கள் மூலமாக எழுதி வச்சுருக்காங்க நம்ம அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் அப்புறம் பண்ணை வாழ்க்கை முறையெல்லாம் எப்படி இருக்குது எப்படின்னு சொல்லி நம்ம தமிழ்மொழியில் தான் அழகாக அதை சித்திரிச்சு காட்டியிருப்பாங்க மற்ற மொழியிலெல்லாம் பார்த்தீங்னா அப்படி இருப்பன அப்படி பார்த்தா நம்மளை பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ் தான் நிறையா இருக்கும் அந்த